ஆன்லைனில் ஸொமேட்டோவில் நான் ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த ஃபுட்டு வந்து இங்கே பக்கத்தில் ஒரு நியர் பை ஒரு ஃபாட்டி ஃபை மினிட்ஸில் வர மாதிரி ஒரு கடையில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த கடையில் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்து கரெக்டாக டைம்க்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அதெல்லாம அதோடய தரம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சி சிக்கனெலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாஃப்ட்டாக இருந்துச்சி அதுக்கப்புறம் அளவும் வந்து ஒரு ரெண்டு பேரு சாப்புடுற மாதிரி நல்லா இருந்துச்சி நிறையாவே இருந்துச்சி நானும் என் குழந்தையும் சாப்பிட்டேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சி